ம் சார் டாக்டரா ம் சார் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் உடம்பு ரொம்ப பிரச்சனையாக இருக்குது பாத்துக்குங்க கொஞ்சம் கால் வலி மண்டைலாம் பாரமாக இருக்குது பாத்துக்குங்க

ஒரு வாரமாக அப்படியேதான் இருக்குது பாத்துக்குங்க நானும் மாத்திரைகள்லாம் சாப்பிட்டுட்டேன் ஒன்றும் சரியாகலை வேறு ஏதாச்சும் ட்ரீட்மெண்ட் எடுக்கலாமா சார் ஏஜி நாற்பத்தி ஒம்போது சார் சார் ம் ம் சரி சரி ம் சரி சரி போனே நோண்ட மாட்டேன் எனக்கு கண்ணே சரியாக பார்வைகள் கிடையாது சார் அதனால் ஃபோன்லாம் நோண்டுறது கிடையாது எனக்கு வந்து வீட்டில் வேலை கொஞ்சம் பாக்குறதுனால கொஞ்சம் ரொம்ப உடம்புலாம் ரொம்ப அசதியாக இருந்தமாதிரி இருக்குதுங்க சார் சரி சார் ஆமாம் ஆ சரி சார் தேங்க்யூ சார்